நான் அடிக்கடி செல்லும் லைப்ரரி எங்கள் ஊர்ல இருக்க லைப்ரரி தான் அது ரொம்ப பெரிய லைப்ரரி இல்லை ஓரளவுக்குச் சின்ன லைப்ரரி தான் அங்கே எப்படிப் பார்த்தாலும் ஒரு பத்தாயிரம் புக்குக் குறையாம வச்சிருப்பாங்க நான் அதை வந்து சின்ன வயசிலருந்து நான் போய் சேறலை இப்போ சமீபமாக தான் போய் அந்த லைப்ரரியில போய் மெம்பராக ஜாயின் பண்ணேன் என்னோட பள்ளிப்படிப்பை முடிச்சதுக்கப்புறம் தான் நான் போய் அதில் போய் ஜாயின் பண்ணேன் லைப்ரரியில எனக்குன்னு தனிப்பட்ட லைப்ரரி ஏதாவது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா என்ன எனக்குன்னு தனிப்பட்ட லைப்ரரி வைக்கல எங்கள் வீட்ல எனக்குன்னு தனிப்பட்டமாக ஒரு அலம்பராவில புத்த நான் படிச்ச புத்தகலாம் வச்சிருக்கேன் நான் படிக்க வேண்டிய புக்கு தனியாக வச்சிருக்கேன் படிச்ச புக்கு தனியாக வச்சிருக்கேன் என் கனவு லைப்ரரின்னு பார்த்தீங்கன்னாக்க என்னோட வீட்டில தனியாக எனக்கு ஒரு ரூம்மு அந்த ரூம்ல எனக்குன்னு தனியாக நான் படிச்ச புக்கு நான் படிக்க வேண்டிய புக்கு இதை எல்லாத்தையும் வாங்கி வைக்கணும் வச்சு கம்மியாக பார்த்தீங்கனாலும் ஒரு ஆயிரத்தி ஐந்நூறு புக்காவது அந்த லைப்ரரிக்குள்ள இருக்கணும் என்னோடய லைப்ரரியில அந்த ஆயிரத்தி ஐந்நூறு புக்கையும் நான் படிச்சு முடிச்சிருக்கணும் இது இல்லாமல் என்னான்ன புக்கு படிக்கணுமோ என்னென்ன புக்கு தேவை இது எல்லாமே நான் தனியாக எழுதி வைக்கணும் நேரம் கிடைக்கயில அந்த புக்கவும் வாங்கிப் படிக்கணும்